ஆ ஆமாங்க நான் தான் பேசுகிறேன் வீட்டு ப்ரோக்கர் பேசுகிறேன் நீங்கள் யாருங்க பேசுகிறது வாடகைக்குங்களா வீடு எப்படி உள்ள வேணும் உங்களுக்கு எப்படி உள்ள வீடாக வேணும்

சரி சரி ரைட்டு எந்த ஏரியா பக்கம் பார்க்குறீங்க எந்த ஏரியா பக்கம் வேணும் திருவாரூர் சைடில் வேணுமா இல்லை திருவாரூருக்கு இடைல வேணுமா இல்லை கீவளூர் ஆ கீவளூர் ஆ கீவளூரில் ஒரு நாலு வீடு இருக்குது அதுவா நீங்கள் வாங்க நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க என்ட்ட நான் கீவளூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு இறங்குனோனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் வந்து போய் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த வீடு பிடிக்கிதோ அந்த வீட்டுக்கு நம்ம இது பண்ணி பேசி முடிச்சிக்கலாம் வீடுலாம் நல்லா இருக்கும்ங்க தண்ணி வசதிலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் அட்டாச்சிடு பாத்ரூம் இருந்தால் வேணாம்ங்குறீங்க ரெண்டு பாத்ரூம் இருக்கிற வீடும் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு பாத்ரூமும் இருக்குது அவுட்டரில் உள்ள பாத்ரூமும் ஒன்று இருக்குது ம் ஆ அந்த மாதிரி வீடு இருக்குது அட்டுவான்ஸு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க ஆ ஐம்பதுனாயருவா கேட்பாங்க வாடகை வந்து ஐயாயரூவா கிட்டே வரும் வாடகை

ஆ சரி வாங்க நீங்கள் வந்துட்டு கிளம்பும் போதே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கள் என்ட்ட நான் அங்கே கீவளூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல அதனால் அங்கே வந்து நீங்கள் ஃபோன் அடித்திங்கன்னா இறங்குனோனே ஃபோன் அடித்திங்கன்னா நான் நேரடியாக உங்களை வந்து உங்கள்ட்டேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ சரிங்க ஆ சரி ஓகே வந்துடுறேங்க நான் அங்கே எத்தினி மணிக்கு வருவீங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க ஆ ரொம்ப நன்றிங்க நன்றி ஆ சரிங்க